ஹலோ இது வந்து கோழிப் பண்ணைங்களா எனக்கு கொஞ்சம் கோழியெலாம் நிறையா தேவைப்படுது எந்த மாதிரி கோழியெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் பண்ணையில்

அப்படிங்களா இந்த கருங்கோழி வந்து எதுக்கெலாம் பயன்படுது தெரிஞ்சுக்கலாமா

இதெல்லாம் நீங்கள் வந்து இயற்கையாக வளர்க்குறீங்களா இல்லை நீங்கள் ஊசியெலாம் போட்டு அந்த மாதிரி வளர்க்குறீங்களா ம் ம் உங்க கோழிப்பண்ணை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ அப்படிங்களா எனக்கு வந்து உங்கள் கிட்டே இருக்க எல்லா வித கோழிலேயும் வந்து ஒரு அறுபது அறுபது கோழி வேணும் எனக்கு நாளைக்கே வேணும் ஆமாங்க

வெட்டுறதுக்கு தாங்க இதோ காதணி விழாவுக்கு ஆமாம் ம் ஆ ஆ இல்லைங்க நீங்கள் உயிராகவே கொடுத்துருங்க நான் அதை வெட்டிக்கிறேன்

நாட்டுக் கோழியாக அதுதாங்க எல்லா கோழிலேயும் ஒரு அறுபது அறுபது கோழி வேணும் நாளைக்கே கிடச்சிரும்ல்ல நாளைக்கு கிடச்சிரும்ல்ல

எப்படிங்க ஒரு ஒரு கோழியும் ஒரு ஒரு விலையா இல்லை எல்லா கோழியுமே ஒரே விலை தானா அப்படிங்களா சரி எதானாலும் கொஞ்சம் பார்த்துப் போட்டுவிடுங்க

அப்படிங்களா ஏங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா போட்டுக்கங்க ஆ சரிங்க